மதியம் எப்போதுமே சாப்பாடு அதாவது சாதம் சாம்பார் ரசம் ஏதாவது ஒருவகையான பொரியல் இதான் இருக்கும் கண்டிப்பா இரவு நேரத்தில் வந்து மோஸ்ட்லி இட்லி தான் ஏன்னா லைட்டாக இருக்கணுன்றதுக்காக இட்லி தான் ஹெவியான சாப்பாடு எப்போதுமே நைட்டில் செய்யமாட்டோம் அவ்ளோதாங்க